இப்போது திருப்பூரோடய கரண்ட் சனாரியோவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸாக இருக்கட்டும் பேச்சுலர்ஸ்ஸாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பு தேடிகிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லோருமே வந்து சில சிக்கல்களை வந்து அனுபவிச்சிட்டு தான் இருக்காங்க அது நம்ம ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லிருந்து போகலாம் ஸ்கூல்ஸ் அப்படினு சொல்லி எடுத்துகிட்டோம்னால் பிரைவேட் ஸ்கூலில் வந்து பீஸ்ஸு டீச்சர்ஸ் எதுக்குமே பஞ்சமே இல்லை எல்லாமே நல்லா இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்கூல்ஸோட தரம் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் சில ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸோடய எண்ணிக்கை வந்து பத்தலை இதை நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படினா தெரியாமல் வாயில் வந்ததை உளரனும் அப்படிங்கறத்துகாக சொல்லலை என்னோடய ஃப்ரெண்ஸே சொல்லியிருக்காங்க அவங்க படித்த ஸ்கூலில் எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு லெவன்த் டுவல்த்துக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் டீச்சர்ஸே இல்லை அதனால என்ன பண்ணுவாங்கனால் பிரைவேட் ஸ்கூல்லிருந்து டீச்சர்ஸை கூட்டிகிட்டு வந்து சிலபஸ்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்களாம் இந்தமாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஸ்டுடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒன் வீக் ஃபுல்லாக அதாவது வந்து டூ டேஸ் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி டூ டேஸ் ஃபுல்லாக பிஸிக்ஸ் இந்த மாதிரி போடுவாங்களாம் கிளாஸஸ் அப்போ அவங்க லெஸன் வந்து போர்ஷன்ஸ் முடிக்கணுங்கிறதுக்காக முடிப்பாங்களே ஒழியே பசங்களுக்கு அது புரியுதா என்ன ஏதுன்னு சொல்லி கான்ஸன்ரேட் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க இதனால் வந்து அவங்க படிக்கறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது சில ஸ்கூலில் அப்படிங்கிறது வந்து நான் என்னோடய ரியல் லைஃப்லையே நான் கேள்விப்பட்ட ஒரு ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து காலேஜ் ஸ்டுடென்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து என்னென்னால் கவர்மெண்டில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இந்தமாதிரி காலேஜ் படிக்கிறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அப்ளே பண்ணலாம் இப்போது வந்து ஒவ்வொரு கமியூனிட்டிக்கு பொறுத்தமாதிரி ஸ்காலர்ஷிப் வருது என்னனென்ன படிக்கிறதுக்கு செய்யுறதுக்கு அந்தமாதிரியெல்லாம் ஆனால் இதை பற்றின விழிப்புணர்வு வந்து அவ்வளோக்கா யாருகிட்டயும் இல்லை இதை பற்றி திருப்பூருன்னுட்டு இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதாவது வந்து எஜிகேஷன் எஜிகேஷன் ரிலேட்டன்ட் ரிலேட்டடாக வர எல்லா ஸ்காலர்ஷிப் பற்றின டீடைல்ஸும் எல்லா ஸ்டுடெண்ட்ஸுக்கும் தெரியறதுக்கு டேரக்டாக ஏன் வந்து நம்ம வந்து தெரி தெரிவிக்கிற மாதிரியான நியூஸஸ்ஸையோ இல்லை சோஷியல் மீடியாவையோ நம்ம ஏன் அதுக்காக யூஸ் பண்ணி எல்லோருக்கும் தெரிய வைக்கக் கூடாது அப்படிங்கறது வந்து என்னோடய இன்னொரு கருத்து இன்னொன்று வந்து என்னென்ன வந்து இப்போ வேலைக்கு போய்ட்டு இருக்கிறவங்க அப்படினு சொல்லி எடுத்துகிட்டோன்னா திருப்பூரில் இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு திருப்பூர் உள்ளூர்காரவங்களால் விட வெளியூர்காரவங்கதான் ஜாஸ்தி இருக்காங்க அதுவும் மோஸ்ட்லி வந்து இப்போது வந்து எப்படி சொல்றதுனா ஃபார்டி ஃபைவ் பர்சன்ட்டேஜ் கிட்ட நார்த் இண்டியன்ஸ் தான் இருக்காங்க அப்படிக்கறப்போ நார்த் இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வேலை வந்து தீயாக பார்த்துட்டுருப்பானுக ஆனால் சேலரி வந்து கம்மியாக கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க அந்த நிலைமைல வேலை பார்க்கறப்போ இப்போது உள்ளூர்லையோ இல்லைனா வந்து தமிழ்நாடுலேயே வேறு ஊர்லிருந்து திருப்பூருக்கு வர மக்கள் வந்து அவங்களோடய வேலைக்கு வந்து பாதிப்பாகுது எப்படின்னா இப்போ அவங்க வந்து ஐநூறுபாய்க்கு வேலை பார்க்கணும் அப்படினா நார்த் இண்டியன் வந்து முந்நூறுரூவாய்க்கே வேலை பார்ப்பான் அப்படிங்கறப்போ இந்த கம்பெனி ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த முந்நூறுவாய்க்கு வேலை பார்க்குற நார்த் இண்டியன்ஸ்க்குத்தான் வந்து கொடுப்பாங்க நான் இது நார்த் இண்டியன்ஸை அப்போஸ் பண்ணணுங்கிறக்காக சொல்லலை இப்போது திருப்பூரில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது இதெல்லாம் வெளியே வரணும் அப்படிங்கறக்காக சொல்கிறேன் எல்லோருக்கும் ஏன் ஒரே மாதிரியான சம்பளம் கொடுத்து எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வேலையை கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்ததுனால் திருப்பூர் வந்து முன்னேமாதிரி வந்து ஒரு நல்ல பிரச்சனையே இல்லாமல் கம்பெனிக்குள்ளே சுமுகமான சிக்கல் இல்லாத ஒரு டெவலப்மெண்ட் வந்து இருக்கும் அப்படினு நான் நினைக்கிறேன் இந்தமாதிரி இருக்கிற சிறிய சிறிய பிரச்சனைகள் தான் வந்து திருப்பூரில் வந்து இப்போது வந்து வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி இது தொடர்பான ஒரு ரீசனாக வந்து நான் வந்து நினைக்கிறேன் இந்தமாதிரி இருக்கிற பிரச்சினையெல்லாம் வந்து யாருக்குமே தெரிய வராது இப்போ நம்ம சோஷியல் மீடியாவை நாம் எந்தெந்த காரணங்களுக்காகவோ யூஸ் பண்ணுறோம் அதை ஏன் நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து இந்தமாதிரி ஸ்காலர்ஷிப் டீட்டைல்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸை பற்றி நம்ம ஏன் தெரிவிக்கிறத்துக்காகவே ஒரு பேஜ் ஓபன் பண்ணி இந்தமாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஓபன் பண்ணி நியூஸ் சொன்னதுனால் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய பேருக்கு நிறையா நியூஸ் தெரிய வருமல்லவா இதுதான் என்னோடய நான் சொல்லணும் அப்படினு சொல்லி நினைக்கறது